ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்க ஆ உண்டு மேம் டோர் டெலிவரி ஆப்ஷன் உண்டு உங்களுக்கு என்ன வேணும் மேம் ம் இருக்குது ஒன் கேஜி ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் ஆகுது ஆரஞ்சு ஒன் டொண்டி ம் அது ஒன் ஃபாட்டிக்கிட்ட வருது மேம் ரேட்டு அது சின்ன சைஸு பெரிசா இருந்ததில்லை அந்த அது கொஞ்சம் டிஃபராகும் ஆ இருக்குது மேம் இந்த நாட்டு கொய்யா அப்டின்னு சொல்லுவாங்களே அதானே கேட்குறீங்க ஆ இருக்குது மேம் ஆ இருக்குது மேம் ரெண்டு வெரைடிஸுமே இருக்குது ஆ நீங்கள் இந்த மாரி கேட்குறீங்களா ஆ ஓகே இருக்குது மேம் ஆமாம் சரி மேம் என்றைக்கு ஃபங்ஷன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மேம் ஓகே சண்டே மார்னிங்கா ஈவினிங்க்குள்ளே டெலிவரி பண்ணும்மா ஓகே மேம் அங்கே அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க இந்த வாட்ஸ்ஆப் நம்பருக்கு டோர் டெலிவரி பண்ணிடலாம் மேம் ஆ பண்ணிக்கலாம் மேம் ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் பேர்சென்டேஜ் டிஸ்கௌண்ட் இருக்கிற மாரி போட்டுக்கலாம் மேம் அ கேஷ் ஆன் டெலிவரி கூட ஓகே தான் மேம் ஒன்றும் பிரச்சினை இல்லை

ஓகே ஓகே மேம் ஆ சரி மேம் ஓகே மேம் ம் தேங்க்யூ மேம்